ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு என்னோட பிறந்தநாள் மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என் பொண்ணோட பிறந்தநாள் ஜூன் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து என் மனைவியோட பிறந்தநாள் இருபத்தி ஏழு பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபது என்னோட திருமண நாள் பிப்ரவரி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு என் தம்பியோட பிறந்தநாள்